ஹலோ பாலாஜி நான் சிவகுமார் பேசுகிறேன் போனவாட்டி நான் பூனா போயிருந்தேன் இல்லையா அது நல்ல பயணம் நல்லா இருந்துச்சு அங்கே நம்ம எந்தெந்த இடத்த பார்த்தோன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு அந்த இடம்லாம் இப்போ வந்து நானு மறுபடியும் டூரு போகலான்னு இருக்கேன் குடும்பத்தோட ஊட்டி இந்த இந்த பக்கம் கொடைக்கானல்லு போகலான்ட்டு நான் இருக்கேன் நல்லா இருந்துச்சு அந்த பயணம்லாம் மறுபடியும் போகணுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி இதுப்பா போகும்போது வரும்போது டோல்கேட்டு இந்த இதெல்லாம் ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சரியான்னு சொன்னால் எந்த டேட்டுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அந்த டேட்டில் நம்ம போய்ட்டு வரலாம் நல்லாருந்துச்சு நீங்கள் நல்லா வந்து பொறுமையாக வண்டி போய்ட்டு ஓட்டிட்டு பொறி போ போகிற வர இடத்துலலாம் நல்லா நல்லபடியாக எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா செஞ்சிங்கள் அதனால் அதை பார்த்துட்டு இப்போது நாங்கள் ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டு ரெண்டு வீட்ல வந்து எங்களுக்கு போகலான்னு சொல்லி இப்போது முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் ஃபோன் பண்ணேன் அதுதான் தெரியுமில்ல சிவகுமார் பேசுகிறேன் நான் நல்லாயிருந்துச்சு நீங்கள் வரேன்னு சொல்லி அதே ட்ரைவர் நல்லாயிருக்காரு அவர் நல்லா வந்து போகிறவர இடத்துலலாம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிப் நிப்பாட்டணுன்னு சொல்லி நல்லா சொல்லியிருக்கேன் போகணும் நான் சொல்கிறேன் டேட்டு